மிஸ்ஸுங்களா நான் கிஷாந்த்தோட அம்மாங்க பையன் நல்லா படிக்கிறானுங்களா

வீட்டில் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிறாங்க விளையாண்டுட்டே இருக்கான் எனிடைம் விளாண்டுட்டே இருக்கான் குறும்பு அதிகம் பண்ணுறான் சரி சரிங்க சரி சரிங்க ம் ஆ சொல்லுங்கள் மார்க்கு தமிழில் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பாங்லாட்டுக்குங்க ஆமாங்க அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வருதுங்க ம் அதான் அதான் சரி சரிங்க அதான் அதான் ஆமாங்க ஆமாங்க ம் நீங்கள் நல்லா டெஸ்ட்டுலாம் நிறையா வையுங்க படிக்கலைனா அடி போடுங்கள் நல்லா அடியுங்க அதலாம் கேட்க மாட்டேன் நல்லா அடி போடுங்கள் அதான் அதான் காலையில் நேரம் கொஞ்சம் நேரம் படிக்கிறாங்க சாய்ங்காலம் வந்துட்டு ஃபுல்லாக விளையாட்டு செல்லு செல்லை வாங்கி வைச்சிட்டா கிரிக்கெட் தான்ங்க விளையாட்றான் மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்டிங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படிங்க மேடம் படிக்கிறான்

ம் ம் ம் எங்கேங்க நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் நீங்கள் பார்த்து மிரட்டுனா தான்ங்க அவன் கேட்பான் நாங்கள் சொன்னால் போம்மான்ட்டு ஓடிப் போயிடுறான் மிஸ்ஸு மிஸ்ஸுக்கிட்டே சொல்கிறேன்னு சொன்னால் உடனே சரிங்கம்மா சரிங்கமாங்கிறான் அப்புறம் அடுத்த நேரம் பார்த்தா ஓடிப்போயிடுறான் விளையாட்டுக்கு ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க கொடுங்க போட்டுடுறேன் ஓகேங்க ஆ சரி ஆ சரிங்க சரி ஓகே